ஆமாம்மா மேனேஜர் தாம்மா பேசுகிறேன் சொல்லுங்கள் நீங்கள் அப்படியாம்மா சரிம்மா உங்கள் பெயரு அப்படியாம்மா சரிம்மா இன்ஜினியரிங்யில் எந்த டிப்பார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்க எலெக்ட்ரிக்கல் டிப்பார்ட்மெண்ட்டா கை இந்த பாரதின்னா அந்த கை இருக்குற காலேஜ் அதுவாம்மா ஆ சரிம்மா தெரியும் தெரியும் சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா உங்களுக்கு தனி அக்கௌண்ட் இருக்குதா தனி அக்கௌண்ட்டா இருக்குதா உங்களுக்கு ஓ அப்போ ஸ்காலர்ஷிப்க்கு ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்னா அப்பா பா பெயர்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படி தானே சரி நீங்கள் முதல்ல தனி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும் அது இருக்கட்டும் எந்த இயர் படிக்கிறீங்க இன்ஜினியரிங்யில் ஓ இப்போ தான் ஜாயிண்ட் பண்ணிருக்கீங்க சரிம்மா சரி சரி அப்போ ஆல்ரெடி நீங்கள் பன்னெண்டாவதுக்கு வந்து எந்த ஸ்கூலில் படிச்சீங்க கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா ம் கவர்மெண்ட் ஸ்கூல்னா அப்போ அந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பம்லாம் வச்சுருப்பீங்களே அந்த உதவித்தொகைக்கு அப்போ அதுவே போதும்மா நீங்கள் அந்த உதவித்தொகைக்காக நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா விண்ணப்பம் அதில் அந்த விண்ணப்பத்தோடய நகல் ஒன்று எடுத்துக்கங்க ஜெராக்ஸு சரிங்களா எடுத்துக்கங்க அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதார் ஐடி இருக்கும் அந்த ஆதார் நம்பரை எடுத்துக்கங்க அது இருக்குற மாதிரி ஒரு நகல் இருக்கணும் உங்கள் அப்பாவோடு சேர்ந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு அந்த அது சேமிப்பு கணக்கா இல்லை நடைமுறை கணக்கா சேமிப்பு கணக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் நீங்கள் நீங்கள் அந்த உதவித்தொகைக்காக சேமிப்பு கணக்கு தான் வச்சுருப்பீங்க அதோடய நகல் ஒன்று எடுத்துக்கங்க அப்புறம் உங்களுக்கு பேன் கார்ட் இருக்கா தனியாக ஆ சரி பேன் கார்டு நகலையும் எடுத்துக்கோங்க உங்கள் ஃபோட்டோ ஒரு ரெண்டு ஃபோட்டோ ரீசெண்ட் ஃபோட்டோவாக இருக்கணும் அதாவது ரொம்ப பழைய ரெண்டு போதும் இப்போதைக்கு ரெண்டு போதும் நீங்கள் விண்ணப்பம் தானே கொடுக்கப் போறீங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் சைடில் பார்ப்போம் உங்களுக்கு வந்து கல்வி உதவித் தொகை கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளா இல்லையாங்கிறதை நாங்கள் எங்கள் டீமில் பார்ப்போம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு தகவல் சொல்லுவேன் வந்து அங்கே போய் ஃபஸ்ட்டு இயரில் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லையா ஜாயின் பண்ணதுக்கு உங்களுக்கு இந்த அண்ணா யுனிவர்சிட்டி நீங்கள் போனதுக்கு வந்து ஒரு சீட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க அனுமதி சீட்டு அந்த அனுமதி சீட்டு ஒரு நகல் வேணும் உங்கள் கல்லூரி முதல்வர் கிட்டையும் வந்து ஒரு விண்ணப்பக் கடிதம் ஒன்று எழுதி அதுலையும் வந்து அவங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த முத்திரை வச்சு காலேஜோடய முத்திரை கல்லூரி முத்திரை வச்சு ஒரு லெட்டரையும் கொண்டாந்துருங்க அதையும் இங்கே ஜெராக்ஸ் எடுத்துப்போம் போதும் இதோடு போதும் இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது பேங்க்கு விடுமுறை நாள் இல்லாத நாளில் வாங்க வங்கிக்கு வந்து ஆ எங்களுடைய இணையதளம் தெரியுமா உங்களுக்கு ஹெச்டிஃஎப்சி பேங்க்கோடய இணையதளத்தை அது அதில் போயி பாருங்கள் அதில் போனீங்கன்னா எப்பெப்பலாம் வங்கி வந்து விடுமுறைங்கிற தகவல் அதில் இருக்கும் அதை பார்த்துக்குங்க ஒரு தடவை பார்த்துக்குங்க இல்லை அதுக்கு மேலே சந்தேகமா இருந்துச்சுன்னால் எனக் எனக்கு வந்து அழைப்பு கொடுங்க நான் உங்கள் அழைப்ப எடுத்துக்கிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சரிம்மா நல்லதும்மா நல்லதும்மா வச்சுடவா